இப்போ பார்த்திங்கன்னா பாம்பு கடி பூச்சி கடி அப்படிங்குறது வந்து இப்போ ஓரளவு இல்லை அப்படிங்கறது நினைக்குறேன் ஃப்ர்ஸ்டெல்லாம் வந்து நிறைய இருக்கும் விவசாயம் பார்க்க பண்ணுற இடத்துலயே வீடு தோட்டம் தொரப்பு அந்த மாதிரி இருக்கும் போது பாம்பு கடி அந்த மாதிரி இருந்துச்சு இப்பவுமே என்ன பண்றாங்கன்னா சில பேர் வந்து காம்பௌண்ட் சுற்றி செடியெல்லாம் வச்சுக்கிறாங்க வச்சுட்டு கொழந்தைங்களையும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் வந்து நமக்கே தெரியாது பாம்பு பூச்சி எல்லாமே வரும் அந்த பாம்பு அந்த மாதிரி பூச்சி வராததுக்கு என்ன பண்ணும் பாம்பு வராததுக்கு வந்து சீமெண்ணய் இருக்குங்கல்லையா அதை வந்து தெளித்து விடுவாங்க சுற்றியும் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுவாங்க கட்டிடம் இருந்துச்சுன்னால் கட்டிடத்துக்கு கீழ கட்டிட சந்தில்லாம் பாம்பு இருக்கும் அதனால் அந்த சீமெண்ணயெல்லாம் தெளித்து விடுவாங்க அப்புறம் வந்து என்ன பண்ண பூஞ்செடிகள் பூஞ்செடி வைக்கிற எடத்தில் வந்து கிளீன் பண்ணி வைக்கணும் கிளீன் பண்ணி வைக்கணும் பூச்சி இந்த மாதிரி எதுவும் வந்து நம்மளை அண்டாது அதுல்லாமல் கிருமி நாசினி அதலாம் பூச்சி கொல்லி மருந்தெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ரெண்டு டைமோ அந்த மாதிரி இடையில இடையில டைம் கிடைக்கும் போது டூ வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்துவது நல்லது ஏன்னால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும்